ஹலோ ஆட்டோ அண்ணா நான் வந்து சுவாதி பேசுகிறேன் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் கொடைக்கானல் போகலான்னு ஆனால் மழை வந்துருச்சு மழை நிற்கிற மாதிரி தெரியல நியூஸில் வேறு மழை நீடிக்கும் தான் போட்டிருக்காங்க அதனால் ஆட்டோவை வந்து ரித்து ரத்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுதான் ர நிறைய இடம் சுற்றி பார்க்க போகலான்னு தான் பார்த்தேன் ஆனால் மழை வந்துருச்சு இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் மழை நீடிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய லீவு முடிஞ்சிடும் அப்புறம் போக முடியாது அதுக்கப்புறம் லீவ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளில போக முடியும் அதுதான் கொடைக்கானல் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடலாம் முடிவு பண்ணிவிட்டேன் அதுதான் ஆட்டோ ரத்து செய்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன் அதுதான் முன் பணமும் செலுத்தியிருந்தேன் முன் பணம் பதினெட்டாயிரம் செலுத்தியிருந்தேண்ணா அதுதான் எனக் ரத்து செஞ்சீங்கன்னால் நல்லாயிருக்கும் அது சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் அதுதான் கொடைக்கானல் நிறையா ட்ரிப்பு சுற்றி பார்க்கலாம் போகலான்னு இருந்தேன் பதினெட்டாயிரம் முன் பணமும் செலுத்தியிருந்தேன் அப்புறம் நிறையா ரெண்டு மூணு பேர் என் கூட வரதாக இருந்தாங்க மழை காரணமாக தடையாகிடுச்சி அதுதான் மழை காரணமாக சாலையெல்லாம் நிறையா சேதமாக இருக்கும் அதனால் போக முடியாது அதுதான் ரொம்ப தூரம் போகணும் அதனால் ஓகே வேணான்னு கேன்சல் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்லாமும் நோ சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸெலாம் வந்து நாலஞ்சு பேரு போகலான்னு தான் இருந்தோம் அதனால் நோ சொல்லிட்டாங்க அதனால் வேணாம்ன்னு முடிவு பண்ணியாச்சு முன் பணமும் நிறையா செலுத்தியிருந்தோம் அதனால் ரத்து செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிவிட்டோம் அதனால் இன்னும் டூ த்ரீ டேஸ் ஆகும் அதுக்காட்டியும் லீவும் மழையும் விட்ற மாதிரி தெரியிலை அதனால் லீவும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அதனால் உடனே லீவ் கேட்டாலும் தர மாட்டாங்க அதனால் ஓகே இனிமே லீவு நெக்ஸ்ட் லீவ் வந்தோடன்ன தான் போகலான்ருக்கேன் கொடைக்கானல் ஓகேண்ணா ஓகே ரத்து செய்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன்